என்னுடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட்தான் ஸோ எப்போலேருந்து கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுனுலாம் தெரியாது ஆனால் கிரிக்கெட்டை என்னக்கு ஃபஸ்ட் டே பார்த்தனேன்னோ அன்னையிலேருந்து செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் ஸோ எனக்கு ஃபேவரட் மேட்ச்னால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்தான் அதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்த்த மேட்ச்சு ஸோ அதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மேட்ச்னால் அதுதான் சொல்லுவேன் அண்ட் அதை விட்டால் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி அது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும் ஸோ ஃபேவரட் கிரிக்கெட்டர்னால் எம்எஸ்தோனி தான் நம்ம தலை கேப்டன்ஷிப்ஸ் செம்மயா கூலாக இருக்கும் எதாக இருந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவார் அதே மாதிரி அவருடைய ரிவியூ சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் அப்சொல்யூட்டாக அவருடைய ஏரோப்ளேன் ஷாட் சொல்ல வார்த்தையே இல்லை அதுவும் அந்த சிஎஸ்கே மேட்ச்சி சேப்பாக்ல ஒன்று ஆட்னார் பாருங்கள் அதில் வச்சார் பாருங்கள் ஏரோப்ளேன் ஷாட்டு அது செம்ம அடிச்சிக்க இதுவே இல்லை அதேமாதிரி ஆல் ரௌண்டர்ஸ் ஜடேஜா அண்ட் பாண்டியா அவங்களுடைய பேட்டிங் பௌலிங் செம்மையாக இருக்கும் பாண்டியாலாம் வந்தாருன்னால் அந்த ப பேட்டிங் இதில் ஹிட்டு அடிப்பார் பாருங்கள் சிக்ஸு அது செம்மயா இருக்கும் இதுமாரி எம்எஸ் தோனி லாஸ்ட்டு மினிட்ல வந்தாருன்னால் கரெக்டாக கூலாக அந்த மேட்ச்சை ஹேண்டில் பண்ணி வின் பண்ணிக் கொடுத்துட்டு போவார் அந்த இது நல்லா இருக்கும் பொறுமையாக விளையாட்றதவர் அதே மாதிரி ஜடேஜாவும் கோலியோட டேரெக்ட் ஹிட்டிங் மொமெண்ட் செம்மயா இருக்கும் நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸோட இது நல்லா இருக்கும் செம்மயா ஸ்பின் பண் பௌலிங்லாம் போடுவாங்கள் அண்ட் தீபக் சவால் அண்டு பொம்ராவோட பௌலிங் பிடிக்கும் ரொம்ப அதேமாரி டிவியிர் பார்க்கறதோட கிரௌண்ட்ல போய் பார்க்கணுன்னு தோணும் ஐபிஎல் மேட்ச்லாம் ஐபிஎல்லாம் அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக போகும் எப்போ இவங்க இது பண்ணுவாங்களா இவங்க ஷாட் அடிப்பாங்களா அவங்க ஷாட் அடிப்பாங்களா ஸோ அந்த இதில் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் நம்ம லெவல்ல இருக்கோமா இப்போ இன்னைக்கி வின் பண்ணுவோமா நாளைக்கு வின் பண்ணுவோமா ஃபைனல் மேட்ச்சுக்கு வருவோமா அந்தளவு ஆர்வமாக இருக்கும் அதேமாரி அஸ்வின் பௌலிங் ரொம்ப பிடிக்கும்